கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பார்த்திங்கனா மாம்பழம் வந்து அதிகமாக கிடைக்கும் இது வந்து மாம்பழத்துக்கே பேர் போன ஒரு ஊராக வந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் இருக்கு அது இல்லாமல் இங்கே வந்து கேஆர்பி ஆணை இருக்கனால மீன் வளமும் வந்து இங்கே கொஞ்சம் அதிகம் அப்படின் சொல்லலாம் அது இல்லாமல் தனியார் துறைகளில் வ வந்து நிறைய செயல்பட்டு வருது ஒசூர் போன்ற ஊருக்களில் பார்த்திங்னா தனியார் வேலைகள் நிறையா இருக்கு